ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ என்ன ஹலோ ஆ காதில் விலுகுது சொல்லுங்க ஹலோ காதில் விலுகுது காதுலேயே விலுகல ஆமாம் டீ போண்டா காஃபி பிஸ்கெட்டு சம்சா ஆ ஆ ஆ டிஃபரண்ட்டானா சம்சா தான் அப்புறோம் சாண்ட்வெஜ்ஜு செய்வோம் ஆ ஆ எல்லாமே ஸ்பெசல் தான் இங்கே எல்லாமே நல்லா இருக்கும்

எங்கள் கடையில் சூப்பராக இருக்கும் சம்சா ஆளை வெச்சு தான் நாங்கள் செய்கிறோம் நீட்டாவும் இருக்கும் சுத்தபத்தமாவும் இருக்கும் இல்லை இல்லை ஆள் வெச்சு ஆள் வெச்சு செய்வோம் நான் கூடமாட எதுவும் செஞ்சுக்குவோம் ஆ சாண்ட்வெஜ் ஆ இது சுத்தமாவும் இருக்கும் சாண்ட்வெஜ்ஜு மேக்கர் மூலமாக செய்வோம் ஆ கிடைக்காதா

வேணுன்னா உங்களுக்கு அனுப்புச்சு விட்றோம்

டோர் டெலிவரி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ம் கண்டிப்பாக பண்ணித் தர்றேன் ஆ இ இஞ்சி டீ இல்லை இல்லை இஞ்சி டீ லெமன் டீ ஏலக்காய் டீ உண்டு சில பேர் நாட்டுச் சக்கரை கேட்டு டீ குடிக்கிறாங்கல்ல சில பேர் ஒயிட் சுகரில் குடிக்கிறாங்க ரெண்டுமே யார் எது கேட்கறாங்களோ அதைப் போட்டு கொடுப்போம் ஆ கஸ்டமர் கேட்டாப்புல கொடுப்போம் அதெல்லாம் கெ அதெல்லாம் கிடையாது புதினா டீனாச்சும் போ புதினாவை போட்டுக் கொடுப்போம் லெமனில் புதினா போட்டுக்குவோம் ஆனால் கொத்தமல்லி போட்டது கிடையாது நாங்கள் ஆ அதெல்லாம் கிடையாது ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கிடையாது இயற்கையாக சுத்தமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம்

பிஸ்கெட்லாம் நான் வெளியில் மொத்தமாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் நம்மளால் அங்கே போடுறதுக்கு இடம் இல்லை